வணக்கம் வணக்கம் ஆ ஆமாம்ங்க சொல்லுங்கள் சரிங்க ஆ ஃப்ரீயாக தாங்க இருக்கோம் சொல்லுங்கள் கண்டிப்பாகங்க இப்போ நிறைய வெரைட்டிஸில் இந்த கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மற்ற பியூட்டி பார்லரில் அது எப்படி செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இயற்கை முறையில் தயாரிச்சு அந்த ஹெர்பல் பா ப்ராடக்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்க கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் மா வந்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் தரலாம்ங்க ஆமாம்ங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கிறனால நாங்கள் எங்களுது வந்து அலர்ஜி எதுவுமே வராதுங்க நல்ல முறையில் இருக்கு நிறையா கஸ்டமர் வந்து அந்த ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் அதனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லைங்க இருக்குங்க நிறைய வெரைட்டிஸில் இருக்கு உங்கள் அஃபார்டபுள் பிரைஸு என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆ போய் விடுதுங்க நிறைய கஸ்டமர்க்கு நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் தான் ரெகுலர் கஸ்டமர் தானே உங்களுக்கு நிறையா ஃபீட்பேக் தெரியும் எங்களை பற்றி அதனால் நீங்கள் வாங்க நேரில் வந்திங்கன்னா நம்ம அது செஞ்சிக்கலாம்ங்க இல்லைங்க இல்லைங்க நம்மளுக்கு நம்ம பார்லரில் எப்பையுமே ரேட்டு வந்து கரெக்டாக தான் இருக்கும் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அது த தகுந்தவாறு தான் இருக்கும் உங்களுக்கு தகுந்தவாறு தான் இருக்கும் நீங்கள் வந்து க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதை பார்த்து பண்ணிக்கலாம் இல்லைங்க இல்லைங்க அலர்ஜி இந்தமாதிரி எதுவுமே வராது நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நாங்கள் எங்கள் பியூட்டி பார்லரில் வச்சிருக்குறது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தயாரிச்ச எல்லா க்ரீமும் வச்சிருக்கோம் ஆ இதுவரைக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை கஸ்டமரும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லி இருக்காங்க அதனால் உங்களுக்கு தகுந்தவாறு தான் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கே நிறையா ஃபேஸில் க்ளோனஸ் எல்லாம் தெரியும் நல்லா இருக்கும் முக பொலிவு அழகாக இருக்கும் நீங்கள் வந்துவிட்டு நீங்கள் அடுத்த முறை வரும்போதும் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் கேட்பிங்க பா கேட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுவிங்க சரிங்க ஓகே சரிங்க ஓகேங்க நன்றிங்க